ஸோ நான் வந்துவிட்டு கடைசியாக படித்த புத்தகம் அப்படின்னு பார்த்தோமுன்னா வலையில் சிக்கிய மான்கள் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் ஸோ அதில் வந்துவிட்டு என்ன கன்டென்ட் அது வந்துவிட்டு மேஜர் தீம் என்ன அப்படின்னா வந்துவிட்டு வந்து சின்ன வயசுலேயே வந்துவிட்டு ஊரை விட்டு வெளியில் போகிற பெண்கள் வந்துவிட்டு அவங்களோடய லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்குறத வந்துவிட்டு அந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப அழகாக காம்மிச்சு இருப்பாங்க ஸோ அது என்ன அப்படின்னா வந்துவிட்டு ஒரு ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்துவிட்டு ஒரு பன்னெண்டாவது படிக்கிற பொண்ணு வந்துவிட்டு அவங்களோடய படிக்கிற சக மாணவனோடு சேர்ந்து அவங்க ஊரை விட்டு வெளியே போய்டுவாங்க பட் அவங்க என்னென்னா அவங்க வீட்டுக்கு விட்டு வெளியே போகிறது வந்துவிட்டு அந்த மாணவனோடய வீட்டில் வந்து தெரியும் ஸோ அப்போ அவங்க வந்துவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஓகே இவங்களை நம்ம மருமகளாக ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களை கூப்பிட்டு போவாங்க ஸோ கூப்பிட்டு போய் அங்கே தங்க வெச்சிருக்குற இடத்துல வந்துவிட்டு சில மர்மமான விஷயங்கள் நடக்கும் இந்தமாதிரி வந்துவிட்டு போன தொடர்ந்து போன ஒரு நாலு பெண்களுக்கு வந்துவிட்டு ஒரே மாதிரியான சம்பவம் நடக்கும் அது என்ன அப்படின்னா வந்துவிட்டு அவங்களை வந்துவிட்டு நாற்பத்தி எட்டு நாள் வந்துவிட்டு அவங்க கன்சீவாக இருக்கும்போது அவங்களோடய மரணம் மரணம் வந்துவிட்டு நிகழ்ந்து இருக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கு ஒரு நாலு பெண்களுக்கு வந்துவிட்டு இதே மாதிரியான சம்பவங்கள் வந்துவிட்டு நடந்துட்டு இருக்கும் அப்போ வந்துவிட்டு என்ன ஏன் அந்த சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சி கொண்டு போகிறத வந்துவிட்டு அந்த ஆத்தர் வந்து ரொம்ப அழகாக சொல்லி இருப்பார் என்ன அப்படினா அதாவது எப்போவுமே வந்துவிட்டு வாழ்நாள் முழுக்கவுமே இளமையாக இருக்கிற ஒரு மருந்தை கண்டுபுடிக்கிறதுக்கு அவங்களோட ரத்தத்துலேருந்து எடுக்கிற ஒரு பிளாஸ்மாவை யூஸ் பண்ணி அவங்க வந்துவிட்டு ரொம்ப மெடிக்கல் கிரைமாக வந்துவிட்டு அதை கொண்டு போய் இருப்பாங்க ஆக்சுவலி அந்த புத்தகம்தான் வந்துவிட்டு எனக்கு ரொம்ப பாதித்த புத்தகமுன்னா என்னோடய வலையில் சிக்கிய மீன்கள் வலையில் சிக்கிய மான்கள்தான் அந்த புக்கோடய நேம்